எனக்கு பிடித்தது வந்து டிவி பார்க்கறது எனக்கு பிடிக்கும் அதில் வந்து நான் கார்ட்டூன் பார்ப்பேன் கார்ட்டூனில் வந்து சோட்டா பீம் பார்ப்பேன் என்னோடய என்னோடய அக்கா கொழந்தைங்க நானும் எல்லாேருமே சேர்ந்து உட்காந்து பார்ப்போம் அந்த கார்ட்டூனில் பார்த்திங்கன்னா சோட்டா பீம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு சோட்டா பீம் சுக்கி காளியா அப்புறமா டோலு போலு ராஜூ ஜக்கு அவங்கள எல்லாேரையுமே எனக்கு பிடிக்கும் அப்புறமா காளியா பண்ணுற குறும்புத்தனம் வந்து ஒரு சில விஷயத்துல என்ன கோபப்படுத்தும் ஆனாலும் வந்து பீம் அதை சரி பண்ணிடுவான் பீம் எல் எல்லா விஷயத்துலையும் தைரியசாலி எல்லா விஷயத்துலையும் எந்த ஒரு பிரச்சினையா இருந்தாலும் அவனை வந்து சமாளிக்க முடியும் அவனால் அவன் சமாளிப்பான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவன் லட்டு சாப்பிடுவான் நிறைய விஷயங்கள வந்து சவால் சவாலை எடுத்துகிட்டான்னா அந்த சவால் விஷயம் வந்து அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அது விஷயம் வந்து அவன் முடிச்சுருவான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவனால் முடி முடியும் எதுவாக இருந்தாலும் அவனால் முடியும் முடியாத காரியமே எதுவுமே கிடையாது அதில் வந்து அப்புறம் மகாராஜாவுக்கு நிறைய விஷயங்கள் அவன் செய்வான் மகாராஜாவுக்கு இந்துமதிக்கு இந்துமதி இந்துமதிக்கு வந்து பீம்னால் ரொம்ப பிடிக்கும் பீம்னால் மட்டும்தான் பிடிக்கும் இந்துமதிக்கு இந்துமதி வந்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முதலில் வந்து பீம்மை மட்டும்தான் கூப்பிடுவா பீம் சுட்க்கி சுட்க்கியும் இந்துமதியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜூ ஜக்கு எந்த ஒரு விஷயத்துக்கோ பீம்மை விட்டுக்கொடுக்க மாட்டாங்க நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்ற காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோட்டா பீம்முங்ற விஷயத்த பார்த்தா நம்ம கண்டு கண்டுபிடிச்சிட்லாம் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் பீம்மை வந்து சுட்க்கி ராஜூ ஜக்கு அவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவு பீமும் வந்து இவங்களுக்காக என்ன வேணால் செய்வான் சுட்க்கிக்காக என்ன வேணாலும் செய்வான் இது தான் சீரியல் அந்த சீரியல் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் கார்ட்டூன்